ஹலோ ஃபைவ் கே கார் கேர் தென்காசி நீங்கள் ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் ஸ்டார்ட் பண் ஓ ஓகேங்க மேடம் ஸ்டார்ட் பண்ணால் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட்லேயே உங்களுக்கு சவுண்டு வர ஆரமிக்கிறதா இல்லைனா ஒரு ஒன் மினிட் ஆகுனது அப்புறம் ஆகுறதா மேடம்

ஓ ஓகேங்க மேடம் ஆயில் லீக்கேஜ் இருக்குதா ஓகே ஓகேங்க மேடம் ஸோ ஆயில் லீக்கேஜி அதிகமாக ப்ளோவாகி போறதனால தான் இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளங்கள் வரும் நீங்கள் தென்காசியில் ஷோரூம் உங்களுக்கு தெரியுமா மேடம் தென்காசியில் குத்துக்கல் வலசை பக்கத்தில் நம்ம ஷோரூம் இருக்குது மேடம் கம்மிங் வெனெஸ்டே உங்களால காரை நேரில் கொண்டு வர முடியுமா

ஓகேங்க மேடம் இது என்ன பிராண்டு காரு மேடம் ஓ ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் சரிங்க மேடம் கம்மிங் வெனெஸ்டே நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் வாங்க நான் ஷோரூம் லொக்கேஷனை உங்களுக்கு வாட்சப் பண்ணுறேன் இப்போது ஓ இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்டு மிரரு நமக்கு வந்து ரெண்டையும் ஒன்றா தான் மாற்றணுமே சிங்கிள் பீஸ் கிடைக்காது ரெண்டையும் ஒன்றா தான் மாற்ற வேண்டியதாக இருக்கும் அதுக்கு எப்படியும் டூ எயிட்டி ஆகிடும் மேடம் அது போக உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் ப்ளஸ் ஸ்டார்டிங் ட்ரப்புல் இருக்குது எப்படியும் செவன்டி ஆகிரும் ஓவரால் பார்க்கும் போது டென் கே நியர் பை வந்துடும் மேடம் ஆ ஓகேங்க மேடம் நீங்கள் கொண்டு வந்திங்கன்னால் அதை நாங்கள் க்ளைம் பண்ணி கொடுப்போம் மேடம் ஓகேங்க சென்சார் ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சின்னால் எங்களால் க்ளைம் பண்ணி கொடுக்க முடியாது அதர்வைஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நாங்கள் க்ளைம் பண்ணி கொடுப்போம் மேடம் ஓகேங்க மேடம் கம்மிங் வெனெஸ்டே நீங்கள் காரை ஷோரூம்க்கு கொண்டு வந்துடுங்க மேடம் ஓகே தேங்க் யூ மேம்